ஹலோ நான் தீபனோடய பேரண்ட் பேசுகிறேங்க மேம் நான் இண்டியன் பேங்கில் வந்துட்டு எம்ப்ளாயாக இருக்கேன் எங்கள் ப்ராஞ்ச் வந்து சென்னையில் இருக்குது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஸோ பையனுக்கு வந்துட்டு டிசி வாங்கணுங்க அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு நாங்கள் அர்ஜெண்டாக போயாகணுங்க எனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி ஸோ ஃபேமலியோடு நாங்கள் அங்கே போகிறோம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரெலாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதெலாம் நாங்கள் பண்ணிவிட்டு பையன்கிட்ட பையனுக்கு டிசி வாங்கிவிட்டு நாங்கள் அங்கே போய்க்குவோம் ஹாஸ்டலெல்லாம் செட்டாகாது மேம் அவனுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் செட்டாகாது தனியாக போய் தங்குற அளவுக்கெலாம் எதுவுமில்ல நாங்கள் அவனை விட்டு இருந்ததில்லை ஸோ அதனால் சொன்னீங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ தீபன் மேம் ஆ ஆமாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பண்ணீடலாங்க ஆமாங்க ஆ சரி அது நாங்க சூஸ் பண்ணிட்டோங்க சென்னையிலே ஒரு நல்ல காலேஜாக பார்த்து வச்சிருக்கோம் நீங்கள் டிசி தந்துவிட்டீங்கன்னா நாங்கள் அங்கே போய் அப்படியே ஜாய்ன் பண்ணிப்போம் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அந்த காலேஜில் அந்த காலேஜில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெலாம் செஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துறோங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ இந்த செம்மு போன செம்மு வரைக்கும் நடந்ததுக்கெலாம் வாங்கியாச்சு மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்